ஆ ஹலோ மேடம் குட்மார்னிங் ஆ நாங்கள் டூர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் மூனார் போகறத்துக்கு ஆ மூனார் போகணும் ஆ ஆமாம் மேம் ஆமாம் எந் எதில் வந்தால் சேஃபாக இருக்கும் அங்கே சுற்றி பார்க்கறத்துக்குலாம் எந்த மாரி ஓகே ஓகே ஓகே ஓகே மேடம் இல்லை மூனார்தான் ப்ளான் பண்ணிருக்கோம் அதுக்கு மேலே உங்களுக்கு தெரிஞ்சு அங்கே ஆ சொல்லுங்கள் மேம்

எல்லாம் சேஃப்பான ப்ளேஸ் தான மேம்

ம் ம்

ஓகே ஓகே ஓகேங்க மேம் எல்லாமே நீங்களே மெயின்டைன் பண்ணிப்பிங்களா ஓகே ஓகே மேம் நாங்கள் சிங்கிள் ஃபேமிலி தான் நான் பசங்க பசங்கள்லாம் இருக்காங்க அதனால தான் கேட்குறேன் சேஃபாக இருக்குமான்ட்டு

ஆ ஓகே மேம் ம் ஆ த்ரீ டேஸ்க்கு தான்

ஆமாம் ம் ம் ஆ போட்டுக்கலாம்

ம் ஓகே மேம் ஆ அப்புறம் அப்புறம் சுற்றி பார்க்கறத்துக்கு எந்த மாரி இடம்லாம் இருக்குன்னு சொன்னிங்க ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஃபோட்டோஸ்லாம்

சரி ஓகே மேம் நம்ப அங்கே வ வந்துவிட்டு அதெலாம் பேசிக்கலாம் மேம் ஓகே மேம் ஓகே மேம் நான் அது என்னன்னு பார்த்துட்டு நான் என்னன்னு பார்த்துட்டு கால் பண்ணுறேன் மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ ம்